இப்போது எனக்கு வந்து ரெஸ்ட் இருக்குது அதாவது வந்து ஃப்ரீ டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சமைப்பேன் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னால் எனக்கு சமைக்கிறதுன்னால் வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கறக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னால் சமைச்சு அதை சாப்டுவிட்டு என்ன பண்ணுவேன்னால் மூவிஸ் பார்க்கறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமைச்சு சாப்டுவிட்டே எனக்கு பிடிச்ச மூவிஸையும் நான் பார்ப்பேன் இது வந்து என்னோடய ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஹாப்பினஸ் ஒரு ஹாபி மாதிரி வச்சிக்கோங்களேன் ஃப்ரீ டைம் இருந்ததுன்னால் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப லோன்லியா இருக்கிறமாரி இருக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னால் குத்து சாங்ஸ் கேட்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குத்து சாங்ஸை வந்து ஹை வால்யூமில் போட்டு விட்டுட்டு ஜங்கு ஜங்குன்னு வீட்டில் குதிச்சுக்கிட்டே ஆடுவேன் இதுவும் ஃப்ரீ டைமில் பண்ணுற ஒன்று அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கதைகள் அதாவது வந்து தொடர்கதைகள் அப்புறோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிறுகதைகள் இந்தமாதிரி ஸ்டோரிஸ் ஒருத்தரோடய லைஃப் ஸ்டோரிஸ் பற்றி படிக்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் புராண கதைகளெலாம் இருக்கும் பார்த்திங்களா அதாவது வந்து எப்படி சொல்வது பகவத் கீதை இந்தமாதிரி வந்து கொஞ்சம் ஆன்மீக ரீதியான்னு கிடையாது ஆனால் வந்து கொஞ்சம் பழையகாலத்து புக்ஸ் அதாவது வந்து எப்படி சொல்றதுன்னால் ஒருத்தரோடய இப்போ வந்து கண்ணன் அவதாரம் பற்றி படிக்கிறதாக இருக்கட்டும் ஐயப்பன் அவதாரம் விநாயகர் எப்படி உருவானார் இந்தமாதிரி வந்து ஆன்மீக ரீதியாக இருக்கிற லைஃப் ஸ்டோரிஸ் பத்தின கதைகளும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரி கதைகளெலாம் படிக்கிறதுலையும் நான் வந்து டைம் வந்து ஸ்பென் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து என்னோடய பிக்கஸ்ட்டு ஒரு நேரத்தை வந்து நான் செலவிடறது அப்படின்னால் வந்து எஃபெக்டிவ்வாக நான் இப்போது வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டூடன்ட்டாக இருக்கேன் ஸோ நான் வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குறப்போ படிப்பேன் அந்தமாதிரி படிச்சு முடிச்சு டயர்டாக இருக்கிற நேரத்தில் வந்து நல்லா தூங்குவேன் நம்மளுக்கு வந்து ஃப்ரீ டைம் கிடைக்குறப்போல்லாம் நம்ம வந்து தூங்கணும் தூங்கறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹாபி நம்ம தூங்குறப்போது வந்து நம்மளோடய ப்ரைனாக இருக்கட்டும் இல்லை மனசாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் இந்தமாதிரி ரிலாக்ஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகாமல் நம்ம வந்து ஒரு நல்ல ஹாப்பி லைஃப் வந்து லீட் பண்ணலாம் ஸோ சமைக்கிறது சாப்பிடறது டிவி பார்க்கறது அதுக்கு அதாவது வந்து மூவிஸில் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியான மூவிஸை வந்து நான் டிவியில் பார்க்குறது அதுக்கப்புறம் தூங்குவது படிக்கிறது இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்தமாதிரிதான் நான் என்னோடய ஃப்ரீ டைமெல்லாம் வந்துட்டு செலவு பண்ணுறேன்